ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பொதுவா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்னு எடுக்கிறப்ப அதில் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் நிறைய இருக்கு நல்லதுன்னு பார்க்கறப்ப அதில் வந்து நிறைய கற்றுக்கலாம் அதே மாதிரி கெட்ட விஷயோன்னு போகிறப்ப அதில் வந்து ரொம்ப அதிகமான தப்பான கன்டென்ட் நியூஸ் செய்தி நம்ம தெரிஞ்சிக்கிற விஷயம் ஒவ்வொன்றும் ஸ் நல்லதா கெட்டதான்னு ஒரு சொல்லு நம்ம என்ன அது உண்மையானே தெரியாமல் அதை வந்து நம்ம தெரிஞ்சிக்கிறோம் அது எதுலேருந்து எடுக்கிறாங்க அது கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கா எதுவுமே தெரியாமல் நம்ம நாலு பேருக்கு ஷேர் பண்ணுறது ஸோ இதெல்லாமே அதில் இருக்க ஒரு நெகட்டிவ் நெகட்டிவ் தான் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அதிகமாக இந்த ஆப் தான் யூஸ் பண்ணுறாங்க வாட்ஸ் அபில் வந்து நம்ம ஃபார்வேர்ட் பண்ணுற ஒவ்வொரு மெசேஜும் கரெக்டாக தப்பா இதெல்லாம் நமக்கே தெரியாமல் நம்ம நாலு பேருக்கு அதை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி செய்கிறப்ப அது தப்பா கரெக்டான இதாக இருந்துச்சின்னா போய் சேர்கிறது நல்லதா இருக்கும் தப்பா இருந்துச்சின்னா அதை நாலு பேருக்கு நம்மளே தப்பா வழி காட்டுற மாதிரி இருக்கும் இது தாண்டி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் சின்ன பசங்க அதிகமாக கேம்ஸ்காக யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி கேம்ஸ் பற்றி பேசுகிறப்ப கேம்ஸ்க்கு அடிக்ட்டடா அவங்க வந்து அது இல்லாமல் இருக்க முடியாதுன்ற ஒரு ஸ்டேஜில் அதிகமாக அதுலே அடிக்ட் ஆகிருவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த ஸ்டேஜ தவிர்க்கறதுக்கு செல்ஃபோன்ஸை கொஞ்சம் அளவாக யூஸ் பண்ணுறது நல்லது அண்ட் நிறைய நல்ல விஷயம் தெரிஞ்சிக்கலாம் இப்போ நமக்கு எதாச்சும் ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா நம்ம ஃபோன் யூஸ் பண்ணி அந்த விஷயத்த தெரிஞ்சிக்கலாம் இன்டர்நெட் இருக்குது நம்ம ஒரு விஷயத்த தேடணும் ஒரு விஷயத்த கற்றுக்கணும் என்ன நினச்சாலும் ஃபோன் இருந்தால் நம்மளால் செய்ய முடியும் அதை ஒரு ரெண்டு செகண்ட் போதும் நம்மக்கான தேவையை நம்ம என்னென்னு சொல்லிட்டோன்னா அது எல்லா அதோட வழிலேருந்து எல்லாத்தையும் அதுவே சொல்லிடும் அதே சமயத்தில் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறது நமக்கு தெரியாமலே நம்ம வந்து அதுக்கு அடிக்ட் ஆகிருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபோன் நம்ம கையில் இல்லைனா நம்ம எதோ கைகால் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் வ இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு இப்போ வந்து எல்லோரும் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிருக்கோம் இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது முடிஞ்சதளவுக்கு தேவைக்காக மட்டும் ஃபோன் யூஸ் பண்ணுறது நல்லது